எங்கூர் வாய்க்காமேடு அதில் ரொம்ப நாளாக ஒரு குட்டை இருந்துச்சு அந்த குட்டை வந்து இப்போ பார்க்கா மாற்றிட்டாங்க அது ஒரு சுற்றுலா தளமாக மாறியிருக்கிறதுனால அதுக்கு கட்டணம் வந்து அஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க உள்ளே போட்டிங்க்கு முப்பரூபாய்ங்க அதனால ரொம்ப நிறைய ஜனங்க உள்ள வராங்க அதனால வெளியில் நிறைய கடை கண்ணி ஆயிருக்கு ஐஸ்கிரீம் கடை பாபா இது பானிபூரி கடை ரோட்டோரம் நிறைய கடைகள் வந்துருக்குது அதனால ஜனங்கள் நிறைய வாங்கி மகிழ்றாங்க அவங்கவுங்க பொருளாதாரம் முன்னேறிருக்குது அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நாங்கள்